காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் எழுந்திரிச்சி டிஃபன் செஞ்சு டிஃபன் செஞ்சு டிஃபனெலாம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு வைக்கிணும் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் சாப்பாடு செய்யணும் லன்ச்சு எடுத்துகிட்டு போகிறக்கு வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு எடுத்து குழந்தைங்களுக்கு எழுந்திரிக்க வச்சு குளிக்க வச்சு தலை சீவி விட்டு அவங்கள ஸ்கூல் அனுப்புகிறக்கு ரெடி பண்ணி விட்டுவிட்டுதான் வேலைக்கு போகணும் ஏழ்ரை மணிக்கு பஸ்ஸு வரும் வேன் வந்ததும் வேன் வந்துடும் எனக்கு ஏழ்ரை மணிக்கு போனேனால் கரெட்டாக இருக்கும் ஏ ஏழ் எட்டு நாற்பதுக்கு எட்ரைக்கி வந்து உள்ளே இருக்கணும் எட்டு நாற்பத்துக்கு பன்ச் பண்ணணும் பன்ச் பண்ணால்தான் உள்ளே விடுவாங்க இல்லைனா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க பன்ச் பண்ணிணாதான் உள்ளே விடுவாங்க உள்ளே போனதுக்கப்புறம் மிஷின் துடைக்கணும் மிஷின் துடச்சி ஆயிலெலாம் கீழே சிந்தியிருக்கும் கோக்கனட் ஆயிலு அந்த கோக்கனட் ஆயிலெலாம் கீழே சிந்தியிருக்கும் அதை லைட்டாக மாப் போட்டு துடச்சி விட்டு மிசின் எல்லாம் க்ளீன் பண்ணி துடச்சி விட்டு அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணி ஒரு மிஷினுக்கு வந்து பத்து பேர் இருப்பாங்க அந்த மிஷின் ஆன் பண்ணி கோக்கனட் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது ஊற்றி மிஷினில் கோக்கனட் ஆயிலை ரெடி பண்ணி இது பண்ணணும் மிசினை சுற்றியும் ரெடி பண்ணி டப்பாவில் பாக்ஸ் பண்ணி ஒரு பத்து பேரிருப்போம் டப்பாவில் பாக்ஸ் பண்ணுறக்கு ஒரு பத்து பேர் ஃபுல்லாக லேடிஸ் தான் ஜென்ட்ஸ் வந்து அடுக்கிறக்கு இப்போ ஒரு பத்து பேர் அதில் வந்து அஞ்சு பேர் பேக் பண்ணுறக்கு அஞ்சு பேர் வந்து மிஷினை பார்த்துக்கறக்கு கீழே சிந்தாமல் பார்த்துக்கணும் மிஷினில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் அது நிறைஞ்சிடுச்சினா ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சினா வந்து மாற்றி வைக்கணும் அப்படி கீழே சிந்திருச்சினா வந்து மேனேஜர் வந்து திட்டுவாங்க சூப்பர்வைசர் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க அதனால துடச்சி விடணும் அப்புறம் சாய்ந்திரம் மத்தியானம் வந்து லன்ச் டைம் முடிஞ்சுடும் லன்ச் டைம் வரைக்கும் செய்வோம் லன்ச் டைம் முடிஞ்சதுக்கப்பறம் மறுபடியும் போய் அதேதான் செஞ்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு விடுவாங்க அப்புறம் வே அஞ்சரைக்கி வேன் வந்துடும் வீட்டுக்கு வரும்போது ஆர்றைல்லாம் ஆகிடும் ஆர்றைக்கி வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து டயடாக இருப்பாங்க வந்து டீ வச்சு தரணும் வீட்டுக்காரரும் வந்துருவார் டீ வச்சு கொடுத்து நைட்டுக்கு டிஃபன் எதாவது செய்யணும் செஞ்சு ஒரு காலையில் பாத்திரலாம் கழுவுனது மீதி இருக்கும் அதை நைட்டு வந்து கழுவி வச்சு வீடெல்லாம் கூட்டி விட்டு துடச்சி விட்டு நைட்டு சாப்பாடு செஞ்சு நைட்டு சாப்பிட்டு படுக்கணும் ஒரு நைட்டுக்கு ஒரு பத்து மணி ஆகிரும் படுக்கும்போது பத்து மணி வரைக்கும் வேலையேதான் காலையில் எழுந்துருச்ச நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வேலைதான் வேலைக்கு போகிறனாலே கொஞ்சம் கஷ்டந்தான் குழந்தைங்க வேறு இருக்குது வந்து குழந்தைங்களுக்கு ச லன்ச் செஞ்சு தூ தூங்கிடுவாங்க அதுக்கு இடையில சாப்பாடு செஞ்சு கொடுக்குணும் அப்படி தூங்கிவிட்டாங்கனா கூட எழுப்பிதான் கொடுக்கணும் எழுப்பிதான் கொடுக்கணும் காலையில் எழுந்துருச்சி மத்தியானம் லன்ச்சி மத்தியான லன்ச்சி காலையில் டிஃபனு இந்த மாதிரிலாம் செய்யணும் ஒவ்வொரு நாளைக்கு தோசை இருந்துச்சுனா நைட்டுக்கு வந்து மாவு இருந்துச்சுனா ஃப்ரிட்ஜில் நைட்டுக்கு வந்து தோசை இட்லி எதாவது ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படி இல்லைனா சாப்பாடுதான் செய்யணுனா சாப்பாடு வச்சு சும்மா பருப்பு சாம்பார் மாதிரி எதாவது வச்சு ரசம் வச்சு கொடுத்துர்லாம் பிள்ளைங்களுக்கு காலையில் எழுந்துருச்சி மறுபடியும் சாப்பாடு செய்யணும் அப்புறம் நைட்டு துணியெல்லாம் இருக்கும் நைட்டு வந்தால் துவைக்கணும் தண்ணி வந்துடும் தண்ணி வந்ததுக்கப்புறம் பிடிக்கணும் பிடிச்சி பிடிச்சிட்டு படுக்கும்போது பத்து பத்தரை ஆகிரும் ஹஸ்பண்டும் வந்துருவார் அப்புறம் அவருக்கு சாப்பாடு ச நைட்டுக்கு செஞ்சு கொடுக்கணுல அவருக்கு கொடுக்கணும் அவர் கிட்டே டீ எதாவது கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ஸ்னாக்ஸெலாம் எதாவது செஞ்சு வச்சுருக்கணும் அப்போதான் அவங்குளுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றப்ப நாலு மணிக்கு வந்தாங்கனால் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றப்ப ஸ்னாக்ஸ் எதாவது காலையில் செஞ்சு வச்சுட்டு போகணும் இல்லைனா கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போகணும் அப்போதான் ஸ்கூல் விட்டு வந்தால் ஸ்னாக்ஸ் சாப்பிட்டு டியூஷன் போவாங்க வந்து போக போய்விட்டு வந்து ஆறு மணிக்கு அவங்களும் வந்துடுவாங்க நாங்களும் வந்துடுவோம் நான் வந்துடுவேன் அப் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஒம்பது மணிக்கு வருவார் வந்துதான் பிள்ளைங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணும் அது வரைக்கும் பிள்ளைங்க பக்கத்து வீட்டில்தான் இருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால காலையில் அவரும் போயிடுவாரு ஏதோ சண்டே மட்டும் வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி எதாவது இல்லைனா ஒவ்வொரு நாள் சண்டேவும் வேலைக்கு போயிடுவோம் ரெண்டு பேருமே குழந்தைங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க வந்து சாய்ந்திரம் வந்ததும் சாய்ந்திரமு ஞாயிற்று கிழமையும் செய்யணும் வீட்டில் வந்து செஞ்சுட்டு